புதுசாக பிறக்கற கொழந்தைங்களுக்கு முதல்ல வந்து சக்கரை தண்ணி வைப்பாங்க அது வந்து நல்லா சிரித்து நல்லா பேசும் அப்படின் சொல்லி சக்கரை தண்ணி அது பிறந்தோன்னே சக்கரை தண்ணி வைப்பாங்க அதுக்கப்பறமேட்டு அதுக்குத் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வாங்குவாங்க அப்பறமேட்டு அந்த பொட்டு வச்சி விடுவாங்க அதலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் அதுங்களுக்கு அப்பறமேட்டு ரொம்ப சிவப்பா இருக்கும் ஒரு சில கொழந்தைங்க ஒரு சில கொழந்தைக கருப்பாக இருக்கும் எல்லாமே எல்லா கொழந்தைங்களும் அழகாக இருக்கும் அதுக்கப்பறமேட்டு அதுக்கு முதல்ல என்ன சடங்கு வைப்பாங்க சக்கரை தண்ணி வைப்பாங்க அதுக்கு பேர் வைப்பாங்க பேரு வந்து ஒரு வருஷம் ஆகும் அதுக்கு இல்லைல்ல ஒரு வருஷல்லாம் ஆகாது உடனே பேர் வச்சிருவாங்க அது பேர் வைக்கிறதுக்கு ஒரு சடங்கு வைப்பாங்க அது அது தொட்டிலில் போடுறதுக்கு ஒரு சடங்கு வைப்பாங்க அது ஒரு சில பேர் பண்ணுவாங்க ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் அது பிறந்ததிக்கே கேக் வெட்டி கொண்டாடுவாங்க ஒரு சில பேர் வந்து அந்த பாகுபாடு இருக்கவறங்க பையனை பார்த்தா வந்து ஒருமாதிரி பொண்ணை பார்த்தா ஒருமாதிரி அது பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து அப்படில்லாம் இல்லை பொண்ணுங்களைதான் ரொம்ப வந்து எதிர்பார்க்கறாங்க அதனால் போ இப்போ அந்த பிரச்சனை இருக்கிறது கிடையாது ப பொண்ணு வந்தாலும் க கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க பசங்க வந்தாலும் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க அதனால் இப்போ அது பிரச்சனையாக இருக்கணுன்னு இருக்குன்னு எனக்கு தோனலை ப தொட்டிலில் போட்டு தொட்டிலில் அலங்காரம் பண்ணி தொட்டிலில் போட்டு தொட்டிலில் வச்சி அதுக்கு பேர் மூணு தடவ அது காதில் வந்து பேர் சொல்லுவாங்க அவனோ அவளோ அவளுக்கு என்ன பேர் அவங்க அப்பா அம்மா இது பண்றாங்களோ அவனுக்கு என்னனென்ன பேர் அவங்க அப்பா அம்மா இது பண்றாங்களோ அது அந்த அந்தமாதிரி வந்து பேர் வச்சு அது வந்து நான் பேர் வச்சாலும் அது வந்து செல்லம் தங்கம் அந்தமாதிரி வந்து ப பட்ட பேரில்தான் கூப்பிடுவாங்க அம்மு பப்பு அப்படி சொல்லி பட்ட பேரில்தான் கூப்பிடுவாங்க என்ன பேர் வச்சாலும் பேர் வக்கிலனாலும் பட்ட பேரில்தான் கூப்பிடுவாங்க அந்தமாதிரி நல்லா இருக்கும் அந்த பேர் வக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு சில பேர் கோயிலில் கூட்டி போய் அப்படி பண்ணுவாங்க ஒரு சில பேர் வீட்டிலயே நல்லா க்ராண்டாக பண்ணுவாங்க ஒரு சில பே என்ன பண்ணுவாங்க ஒரு சிக்ஸ் ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகப்போது இல்லை ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு சில பேர்லாம் இப்போல்லாம் வந்து பண்ணுறாங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து புகைப்படம் எடுத்து அதை வந்து அழகு பார்க்கறது அது வந்து இது வலைத்தளங்களில் போடுறது அதை மாதிரிலாம் பண்ணுவாங்க பண்ணி அவங்க அழகு பார்ப்பாங்க நிறைய பேர் அந்தமாதிரி பொட்டு வச்சு அழகு பார்ப்பாங்க அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பாங்க அதுக்கு அப்பறமேட்டு வேறே வேறே ட்ரெஸ்ஸெல்லாம் காசை வேறே வேறே துணிங்கள்லாம் போட்டு விட்டு சேலை கட்டி பட்டு பாவடை போட்டு விட்டு அப்பறமேட்டு கவுன் போட்டு விட்டு அந்தமாதிரி நிறைய பண்ணுவாங்க பொண்ணாக இருந்தால் அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க பசங்களுக்கும் சின்ன வயசில் அந்தமாதிரி பண்ணி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க புகைப்படம் எடுத்து வச்சிருவாங்க அதலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களை வச்சி அவங்க வளர்ந்தக்கப்பறம் அதெல்லாம் வச்சி கலாய்க்கிலாம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஒவ்வொரு இப்போது இப்போ வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து முயல் மாதிரி இன்னொரு மாதத்துக்கு வந்து ஆமை மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து துணியெல்லாம் போட்டு விட்டு அவங்களை வந்து அழகுப்படுத்தி பார்ப்பாங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிங்கூட பண்ணுவாங்க அதுக்கு அப்பறமேட்டு காது குத்துவாங்க அதுக்கப்புறம் மொட்டை அடிப்பாங்க அதெல்லாம் வந்து பெருசாகவே பண்ணுவாங்க காது குத்துறது மொட்டை அடிக்கிறது அதெல்லாமே நல்லா பெருசாகவே பண்ணுவாங்க அப்போ இது பண்ணி எல்லாத்தேயும் கூப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு போட்டு அந்த மாதிரி நிறைவா பண்ணி எல்லாத்தேயும் அனுப்புவாங்க அந்த கொழந்த வந்து ஒரு வருஷத்துல வந்து அம்மா சொல்லும் அப்பா சொல்லும் அந்தமாதிரி நிறைய விஷயம் பேசும் காது குத்துறப்போ அதுக்கு என்ன என்ன வந்து அது மூஞ்சி சுழிக்குமா இல்லை வந்து அழுமா அழும் கண்டிப்பாக அழும் ஆனால அழுமா அழுகாதா அப்படின்னு வந்து பயந்துக்கிட்டே அம்மா இருப்பாங்க மாமா காதில் வச்சி காது குத்துவாங்க அதுமாதிரி நிறைய ஒரு வருஷத்துக்குள்ள பண்றதுன்னால் இதுதான் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு மேல் பண்றதுன்னால் ஒரு வருடம் பிறந்த நாள் பண்ணுவாங்க ஆமாம் அதுவும் நல்லாவே க்ராண்டாகவே பண்ணுவாங்க அதுவும் ஷு ரொம்ப நல்லா இருக்கும் கொழந்தைங்க வந்து ஒவ்வொரு ஒரு மாதம் வளர்றத பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்பறமேட்டு அம்மா சொல்லும் அப்பா சொல்லும் அந்தமாதிரி நிறைய விஷயம் சொல்லும் அதுக்கப்புறம் வேறே என்ன காது குத் குட்டியாக காது கொலுசு போட்டுவிடுவாங்க கொலுசு ரொம்ப நல்லா இருக்கும் சல்லு சல்லு சல்லு சல்லுன்னு அது நடந்துக்கிட்டு நல்லா இருக்கும் அப்பறம் காது தோடு போட்டுவிடுவாங்க கழுத்தில் செயின் போட்டுவிடுவாங்க ஒரு சில பேருக்கு க கையில் வந்து அந்த கயிறு கட்டிவிடுவாங்க பயந்துக்காமல் இருக்கிறதுக்கு கயிறு கட்டிவிடுவாங்க அதுமாதிரி நிறைய பண்ணுவாங்க அப்பறமேட்டு மொட்டை அடிக்கிறதில் ஒரு ஒரு சில பேத்துக்கு முடி சீக்கரம் வளர்ந்துரும் ஒரு சில பேத்துக்கு வளராது அந்தமாதிரி நிறைய இருக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள பண்றதுன்னால் இதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பண்றதுன்னால் ஒரு வருஷம் பிறந்த நாள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வேறே என்னென்ன அவங்களுக்கு தோணுதோ அந்தமாதிரி பண்ணுவாங்க